எங்கள் ஊரில் மூடநம்பிக்கைனு என்னன்னு பார்த்திங்கனா வந்து செய்வினதான் எல்லா ஊருலயும் அந்த மாரி சொல்லிட்டுருப்பாங்க நம்ப ஊரில் வந்து ஒரு ரெண்டு வீட்டுக்கு பிரிச்சனை அப்படினா வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருப்பாங்க எதுவும் பழைய வயசானவங்கள்னா வந்துவிட்டா வந்து பிரச்சனைனா பேசிக்கிட்டே இருப்பாங்க நீ ஆதுவாயிடுவ இதுவாயிடுவ செஞ்சு வைக்குறன் பார் அப்படி இப்படி சொல்லி எலும்புச்சம்காய் கோழி இதெலாம் வந்து கோவிலில் கொண்டுபோய் குத்துறன் அது பண்ணுறன் இது பண்ணுறன் அந்த மாரி சொல்லிட்டு நிறையா அது சொல்லிகிட்டே இருப்பாங்க அடுத்து நம்ப படத்தில் பார்க்குறமாரி தான் இந்த காலடிமன்னு தலைமுடி இதெல்லாம் வச்சு நம்மளை இப்படி பண்ணிவிடுவாங்க அப்படி பண்ணிவிடுவாங்க அப்படிங்குற மூடநம்பிக்கை இங்கே பயங்கரமாக இருக்கு அதுக்கு அப்புறம் பார்த்திங்கனா வந்து இப்போ யாராவது ஒருத்தரை சபிச்சிவிட்டா வந்து அது அப்படியே நடந்துவிடும் அது கண்டிப்பாக நடந்ததே தீரும் அவங்க சொன்னால் நடக்கும் அப்படிங்குற யாரோ ஒருத்தர் மேல வந்து ஆதித மூடநம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இங்கே இருக்கு கோவில் சார்த விசயத்தில் மற்றபடி செய்வின அந்த மாரி வைக்கிற விசயத்தில் வந்து ரொம்ப அதிகமான மூடநம்பிக்கை வந்து இருக்கு பயமும் இருக்கு அதே சமயம்